எனக்கு வந்து அந்த மாதிரி விவரங்களை வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் வந்து அவங்களுக்கு ஏற்றார் போல் வந்து வசதிகள் வந்து கொடுக்கபடுது நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான உணவு உணவு பழக்கம் இருக்கும் அவங்க பழக்க வழக்கங்கள் தினசரி பழக்கவழக்கங்களாம் இருக்கும் அதனால் வந்து நம்ம எதுவும் வந்து முடிவு பண்ண முடியாது ஸோ நம்ம நம்ம என்ன பிரிப்பர் பண்ணுறமோ அது நம்ம கொடுக்க முடியாது அது தான் நான் அப்படி சொன்னேன் அதனால அவங்களுக்கு ஏற்றார் போல் வந்து நம்ம வாழங்கிறதுக்கு இருக்காங்கனு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி விவரங்கள் வந்து எனக்கு எதுவும் எனக்கு தெரியலை இருக்குது மோஸ்ட்லீ இருக்கும்மா நான் நம்புகிறேன்